இலவம் பஞ்சு மரத்தில் கிளி கிளி வந்திருக்கறத நாங்கள் பார்த்துருக்குறோம் அதில் இலவம் பஞ்சில் வந்து கிளி இப்போ கொத்துச்சுன்னால் பஞ்சு நல்லா பறந்து போகும் அதை வச்சே நாங்கள் தெரிஞ்சிக்குவோம் இலவம் பஞ்சு மரத்தில் கி கிளி வந்திருக்குதுன்னு மாம்ப மாம்பழத்தில் கிளி வந்துருக்கு நாங்கள் ஆசையாக வளர்த்த மாமரத்தில் வந்து கிளி வந்து உட்காந்து கொத்தும் அது கத்துகிற சத்தத்தைக் கேட்டாலே நாங்கள் கிளி வந்திருக்குதுன்னு தெரிஞ்சிக்குவோம் ஏன்னா அது வந்து அழகாக ரவுண்டாக ம மாம்பழத்தை கொத்தி கொத்தி சாப்பிடும் அது கீழே கொத்திக் கீழே கொட்டும் போது நல்லா அழகாக இருக்கும் நாங்கள் மேலே ஏறி பைனாகுலர்லாம் வச்சு அதை பார்த்துருக்குறோம் கிளி வந்து கொத்தி சாப்பிட்டத அந்த மாம்பழத்தை அறுத்து நாங்கள் அந்தக் கொத்தின பகுதியயை அரிஞ்சு போட்டுவிட்டு சாப்பிட்ருக்குறோம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எங்களுக்கு கிளி கொத்துனதை நாங்கள் பார்த்துருக்குறோம் மரங்கொத்திப் பறவையை பார்த்துருக்குறோம் மரங்கொத்திப் பறவை வந்து டொக்கு டொக்குன்னு மாம் நாங்கள் மரத்தை மாமரத்திலயே வந்து இந்த தட்டும் க யாரோ கதவை தட்டுறானுங்கன்னு நினச்சி நாங்கள் பார்த்தோம்னா மா மரங்கொத்திப் பறவை இருக்கும் அதுக்கு மூக்கு வந்து நீளமாக இருக்கும் மரங்கொத்திப் பறவையை நாங்கள் பார்த்த அனுபவம் உண்டு